ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் நான் மாறிகிட்டே இருப்பேன் என்ன பிரச்சினனா ஃபீஸ் கட்ட முடியில எங்கள் அப்பா அம்மாவால் ஃபஸ்ட்டு எல்கேஜி வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அண்ட் வந்துட்டு திரும்ப வந்துட்டு என்ன கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துவுட்டாங்க அந்த ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் அங்கே படித்தேன் ரொம்ப நல்லா ஜாலியா போச்சு ஒரு மேம் ஒரே ஒரு மேம் தான் எங்களுக்கு சொல்லிக்கொடுத்தாங்க அந்த டைமில் டீச்சர்ஸ் யாருமே இல்லை இருந்தாலும் ப படிக்க ஆரமித்தேன் அப்புறம் ஃபைவ் ஃபைவ் டு எயிட் வரைக்கும் எங்கள் ச எங்கள் சித்தப்பா சாரா இருந்தாரு அவருக்கூட போயிட்டு போயிட்டு வந்தேன் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கொஞ்சம் எங்கள் எங்கள் வீட்டை தாண்டி எங்கள் வீட்டுலேந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட இருக்கும் போயிட்டு வரும் போதெலாம் இது சில டைம்லாம் எங்கள் சித்தப்பா என்ன விட்டுட்டு வந்துருவாரு சாயங்காலம் அப்புறம் அங்கேந்து நடந்து வருவேன் அவர் அவரே கேட்பாரு தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு டென்ஷனில் அப்படினு சொல்லுவார் அப்பறம் ரொம்ப நடந்து வந்துகிட்டே இருந்ததால் அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அங்கே இருந்த ஃப்ரண்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னால் இந்த எயித் எய்த்து வரைக்கும் ஒன்றா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பிரி பிரியப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுலே படிச்சுட்ருந்தோம் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு ஃப்ரண்ட்ஸை மட்டும் என்னால் மறக்க முடியாது ஒ ஒருத்தனோடைய பேயர் ராஜேஷ் இன்னொருத்தவங்களோடய பேயரு ரூபா அவங்க வந்துட்டு உண்மையான பேயரு வந்துட்டு ரூபா சரியாக ஞாபகம் இல்லை அவங்க வந்துட்டு ரூபான்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்களோட உண்மையான பேயரு யோகேஸ்வரி அவங்க அவங்க தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரண்டு எய்த்லேந்து இன்னும் பேசல ஒரே ஒரு டைம் தான் காண்டாக்ட் வாங் வாங்கி பேசின அப்புறம் அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க வேறு ஸ்கூல் போய் போனதால் பேச முடியல இப்போயுமே காண்டாக்ட் இல்லை அண்ட் வந்துட்டு நயன்த்து டு லவல்த்து வரைக்கும் இன்னொரு பிரைவேட் ஸ்கூலில் போய் படித்தேன் அங்கே இருக்கிற பிரைவேட்டோடய நேச்சரை அந்த ஸ்கூலை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் போன ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் கொரோனாவும் வந்துடுச்சு கொரோனா வந்து நயன்த் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணேன் டென்த் வந்துட்டு கொரோனாவுலே போயிடுச்சு லவல்த்தும் அதே மாதிரி போக ஆரம்பிச்சுதுனு நினச்சேன் சரி ரைட்டு வேறு ஸ்கூலுக்கு மாறலான்னு நினைக்கும் போது லவல்த்தும் அங்கே படிக்க சொல்லிட்டாங்க வீட்டில் படிச்சுட்ருக்கும் போது ஒரு நல்ல ஃப்ரண்ட்ஷிப் எனக்கு நிறையா பசங்க லைக் கிடச்சிது அப்புறம் அவங்கக்கூடயே ஜாலியாக போயிட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு கொரோனாவால் ஃபேமிலி கொஞ்சம் அன்ஸ்டேப்பிலாயிடுச்சு திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தேன் டுவல்த் எங்கள் ஊ வி எங்க ஊருக்கு பக்கத்திலே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஹ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே படிக்க ஆரம்பித்தேன் ஒரு போன ஒரு ஒன் வீக்லே ஃப்ரண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சாங்க ரொம்ப ஜாலியாக போச்சு ஃப்ரண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த லவல் லவல்த் வரைக்கும் கிடைக்காத ஃப்ரண்ட்ஷிப் அந்த டுவல்த்தில் கிடச்சிது ரொம்ப கா ரொம்ப ஜாலியாக அந்த டேஸ் போச்சு இப்போ கூட மிஸ் பண்ணுறேன் திரும்ப வருமா வருமா அப்படினு திரும்ப அவங்க காண்டாக்ட்லாம் வாங்கி திரும்ப திரும்ப பேசிட்டிருப்போம் அப்புறம் குரூப்பாக போயிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வந்துட்டுருப்போம் ஸ்கூல் டேஸ்ஸில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது எல்லாரும் கிளாஸை விட்டு போயிட்டாங்க நானும் என் ஃப்ரண்டும் மட்டும் தான் இருக்கோம் வி மேம் வந்து கேட்குறாங்க எல்லாம் பாய்ஸ்லாம் எங்கே அப்படின்னு நாங்கள் பீட்டி பீரியட்னு சொல்லி ஏமாத்திட்டு அவங்க போயிட்டாங்க அப்படினு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களாம் சும்மா விளையாட போயிருக்காங்க மேம் அப்படினு சொல்லி ஏமாற்றுறதுக்காக பார்த்தோம் ஆனால் முடியல எங்களால் பீட்டி பீரியடுனு சொல்லிட்டு அவங்க ஏமாற்றிட்டு வெளில போயிட்டாங்க நாங்கள் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அடி வாங்கிறோம் நீங்கள் எப்படி நீங்கள் தானே லீடரு நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க அப்படினு எங்களை போட்டு திட்டுனாங்க சரி அப்புறம் அடுத்த நாள் வந்தப்போ நாங்கள் எதுவுமே சொல்லல அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அடிவாங்குனீங்க தானே ஏன் எங்ககிட்ட சொல்லல அப்படினு கேட்டாங்க இல்லை நீங்கள் சொ நீங்கள் வெளில போயிட்டீங்க கட் அடிச்சுட்டு சரி பரவாயில்ல ஃப்ரண்ட்ஸு அப்படிங்கறதால ஒன்றும் சொல்லல அப்படினு சொன்னோமா சரி ஓகே நேற்று எங்கே போனாங்கன்னு கேட்டேன் சொன்னியா அப்படினு சொன்னதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டதா சொன்னோம் நீங்கள் போன இடம் சொல்லல அப்படினு சொன்னேன் சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட்ஷிப் இன்னும் அதிகமாச்சு அப்புறம் எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாம்லலாம் நாங்கள் தில்லுமுல்லு வேலை பண்ண பார்த்தோம் பண்ண முடியல வந்துட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்தாங்க யாரும் சரியாக படிக்க மாட்டாங்க அப்படிங்கறதால எல்லோரும் எங்களை நம்பி வந்தாங்க எங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியல சும்மா எல்லோரோடைய பார்ட் ஆஃப் லைஃப்லேயும் இருக்கும்ல இந்த மாதிரி பிட் அடிக்கிறதெல்லாம் ஆனால் இந்த டைம் எங்களால் பண்ண முடியல அடுத்த டைம் வந்துட்டு இன்னொரு டைம் இந்த பேட்ச் வந்து இருக்குமானு தெரியல நாங்கள் பிளான் பண்ணோம் எல்லாம் ஒரே மார்க்காது எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரே லெவல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலேயாவது எடுத்துட்டோன்னா ஒரே காலேஜில் போய் அட்மிஷன் போடுவோம் அப்படினு சொல்லி பேசிலாம் இருந்துருக்கோம் ஆனால் இப்போ எல்லோருமே கீழே போட்ட கண்ணாடி மாதிரி போய்ட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது